இப்போது விளம்பரம் பார்த்தோம்னா பொதுவாகவே நம்ம டிவியில் பார்க்கும்போது நிறைய வரும் அதே மாதிரி இப்போ மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால ஒரு சோஷியல் மீடியாஸ்சில் எல்லாத்திலேமே யூஸ் யூடியூபு இன்ஸ்டா ஃபேஸ் புக் எல்லாத்திலேமே ஆட் வரும் அது மூலமாக எல்லாேருமே அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க எனக்கு பொதுவாக பிடிக்கிறது என்ன பாத் என்னென்னு பார்த்திங்கனா ஜுவல்ஸு அதில் அந்த மாதிரி நிறையா கம்பெனி ஒவ்வொரு கம்பெனிலேயும் ஒவ்வொரு விதமான ஆஃபர்ஸ்யெலாம் போடுவாங்க என்னென்ன விதமான ஃபெஸ்லிட்டிஸியெல்லில்லாம் இருக்குது என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அது மூலமாக நம்ம எப்படிலாம் வாங்கிக்கலாம் அதெல்லாம் சொல்லுவாங்க தங்கமயில் ஜோயாலுக்காஸ் அப்புறம் தனிஷ்க் இந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ் நிறையா ஜுவல் கடை இருக்குது நம்ம அதில் எது மூலமாக வாங்கிலாங்கிறதை வந்து எப் அதில் பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம ஆன்லைனிலே எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமாக போய் வாங்கிக்கலாம்